ஹலோ ஹலோ பண்ணாரிஅம்மன் ட்ராவல்ஸுங்களா ஆ நாங்கள் கேப் ஒன்று புக் பண்ணனும்

கபாலீஸ்வரர் கோவில் வரைக்கும் போகணுங்க நாங்கள் ரெண்டு பேரு தான் நான் ஏன் தங்கச்சி ரெண்டு பேரு தான் போகணும் ஆ கபாலீஸ்வரர் கோவில் காலையில இங்கேருந்து புறப்புட்டோம்னா நைட்டு வீட்டு வந்து சேர்ற மாதிரி இருக்கணுங்க வரமுடியுங்களா ம் எனக்கு டேட் வந்து நாளைக் நாளைக்கு நாளைக்கு காலையில புறப்புடுற மாதிரி இருக்குங்க காலையில் எங்களுக்கு இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டீங்கன்னா ம் போய்கிலாங்க என்னங்க கோவிலில் வந்து எங்களுக்கு ஒரு பத்து பத்து மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போகணுங்க சரிங்களா எவ்வளோ வாடகை ஆவுங்க ஆறாயருவா வருதுங்களா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன் இங்கே ரெண்டு பேரு தான் வரோம் ரெண்டு பேரு தான் ஆமாம்ங்க ம் ரவுண்டாக ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கோங்க ம் பக்கத்தில் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு எதாவுதுக்கு போய்ட்டு வந்துருலாங்க பக்கத்துலயே பேய்விட்டு கொஞ்சம் அங்கே திங்ஸெல்லாம் எதா வாங்க வேண்டியது இருக்கும் அதெலாம் வாங்கிட்டு நம்ப நேராக பேய்விட்டு வந்தருலாங்க ம் சரிங்களா உங்கள் நேமுங்க அப்படிங்களா வண்டி நம்பருங்க அப்படிங்களா சரி சரி எனக்கு ஒரு ஆஃப்பனவரில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவிங்களா ஆ எங்கள் வீடு வந்துங்க பச்சைமலை இருக்குதுல்லிங்க பச்சமலை கோயிலில் அந்த மொடச்சூர் வழியாதான நீங்கள் வருவீங்க எது வழியாக வருவீங்க மொடச்சூர் வழியாக வருவீங்களா இல்லை கட வீதி வழியாக வருவீங்களா கட வீதி வழியாக வருவீங்களா நேராக வந்திங்கன்னா அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கமாக வந்திங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்குங்க ஆ ஆர்ச்சில் மறுடியும் உள்ள நேராக வந்திங்கன்னா ரெண்டும் ஒரு நாலு பக்கம் கட் இருக்குது அதுக்குமேலே எதிலையும் போக வேண்டாம் நேராக வந்திங்கன்னா ஒரு ஸ்கூல் நேமு ஒன்று என்னங்க ஆ அங்கே ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க வெங்கமேடு ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க ஆ அந்த ஸ்கூல் கிட்ட வந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கூட போதுங்க ஓகேங்களா கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை பார்த்துக்குறேங்க ஓகேங்க ஓகேங்க